ரீசன்ட்டாக நானும் ஒரு ஆப்லேருந்து ஒரு ஸாரி வாங்கினேன் எல்லோ கலர் ஸாரி அது சுத்தமாக நல்லாவே இல்லை அது ஃபோட்டோவில் பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு சரி கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருந்தால் அது நல்லாதான் இருக்குன்னு நினச்சுக்கிட்டு நானும் ஆர்டர் போட்டுகிட்டேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப கலரும் சூப்பராக இருந்துச்சு கட்டினா ரொம்ப நல்லாருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுது கிளாத்தும் நல்லாயிருந்த மாதிரிதான் இருந்துச்சு ஃபோட்டோவால் சரின்னு சொல்லிட்டு அதை நான் ஆட்டர் பண்ணிட்டேன் ஆட்டர் பண்ணிட்டு அது வீட்டுக்கு வந்ததும் எடுத்து பார்த்த உட்னே ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் அதை பார்த்த உட்னே அது கலரே ரொம்ப இப்போ காமிச்ச எல்லோ வேறு நம்ம கைக்கு வந்த எல்லோ வேறு வேறு மாதிரி இருந்துச்சு அதுமட்டும் இல்லாமல் அது ரொம்ப டேமேஜ்டாக இருந்துச்சு நம்மளுக்கு ஒருவாட்டி ஊக்கு போ பட்டுச்சுனாவே அது இழுத்துட்டு நூலெல்லாம் இழுத்துட்டு வரமாதிரி இருக்குது கை வந்து கை வச்சாவே அந்த இடலாம் கொஞ்சம் அப்டி நூலெல்லாம் தனித்தனியாக வரமாதிரி ரொம்ப மோசமான கண்டீஷனில் இருந்துச்சு அந்த ஸாரி ஆன்லைனில் பார்க்கம்போது அழகாக இருந்துச்சு பட் நம்ம வாங்கிட்டு அது ஒருவாட்டி தான் வியர் பண்ணால் அது துவச்சதுமே ரொம்ப கொச கொசன்னு சுருங்கின மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நூலெல்லாம் நீட்டிட்டு நீட்டிட்டு வந்துருச்சு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது அந்தமாதிரி ஆயிடுச்சி அவ்வளோ காஸ் போட்டு அதை வாங்கிருக்கவே இப்போ வேண்டாமே என்று தோன்றிடுச்சுசி